நான் ராஜேஸ்வரி பேசுகிறேன் நாங்கள் வந்து மாடை வந்து தெய்வமாக மதிக்கிறோம் எங்களுக்கு வந்து மாடுன்னால் லட்சுமிமாதிரி அதை வந்து நாங்கள் பொங்கல் டைம்ல வந்து தெய்வமாக வழிபட்டு நாங்கள் வந்து அதை வந்து பூஜெய் பண்ணி அதுக்கு பொங்கல் வச்சு நாங்கள் வந்து கும்பிடுவோம் நாங்கள் வந்து சாமியாக வந்து கடவுளாக நினச்சிதான் நாங்கள் ஒரு மாடை வந்து லட்சுமியாக நினச்சிதான் நாங்கள் வந்து கும்பிடுவோம் ஒரு வீட்டில வந்து ஒரு மாடு இருந்தால் ஒரு லட்சுமி இருக்குது கடவுள் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் நம்புகிறோம் அந்த லட்சுமியின்ற வாகனம் வந்து எத்தனையோ வந்து போட்டோவில பாருங்கள் எல்லாத்திலயும் பார்த்தாலே வந்து அதனுடைய வாகனம் வந்து சிவனுக்காக ஒரு வாகனம் மாடோடைய லட்சுமி தாயோடைய வாகனம் அப்புறமா ஃபோட்டோவிலலாம் ஒரு ல லட்சுமியாக படம் போட்டு அதுவே கும்பிட்றோங்க அதனால் வந்து எங்களுக்கு மாடுன்னால் வந்து ஒரு தெய்வம்மாதிரி அதனால நம்பிக்கையாக வந்து அதைதான் நினச்சி மாடுன்னால் ஒரு அன்பாக பாசமாக இந்தமாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து மனசில் எண்ணம் வரும் அது ஒரு நம்மளோட ஒரு உயிராக நினச்சிதான் நாங்கள் வந்து பார்க்கறோம் அதை வந்து எங்களுடைய தெய்வம் போல் அது எங்களுடைய குலந்த போல் அது வந்து

அதை அடிக்கணும் துன்புறுத்தணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டோம் அது நம்ம வீட்டில ஒரு கடவுள் போல் இருக்குது நம்ம குலந்த போல் இருக்குது அப்படின்னு நினச்சிதான் நாங்கள் வந்து பார்த்துப்போம் எங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அதிகம் அதனால் நாங்கள் வந்து லட்சுமி தாயாக தான் பார்க்குறோம்